ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க என்ன மொபைல் இன்றைக்கி என்ன ரேஞ்சில் எதிர்பார்க்குறீங்க ஆ ஓகே ஓகே இருக்குது எடுத்துக்கலாம் இஎம்ஐயெலாம் உண்டு உங்களுக்கு என்னமா இஎம்ஐனால் மாதம் வர மாதிரியா இல்லை வாரம் வாரம் இது பார்க்குறீங்களா மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபா கட்டுற மாரி இருக்குது இப்போ இது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ வச்சுருக்கீங்க அது கட்டினத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சார் இந்த என்ன ரேட்னால் நீங்கள் நாற்பத்தஞ்சி அது மாரி பார்க்குறீங்களா இல்லை ஓகே சார் நீங்கள் நேராக வந்தீங்கனால் பேசிக்கலாம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறது பொறுத்து சார் அந்த ரேம் வந்து அது வந்து எய்ட் ஜிபிலேருந்து தான் ஆரம்பம் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் மொபைலில் வந்து இப்போ என்ன ஒரு டிஸ்ப்ளே சைஸ்ஸா அது ஃபுல் சைஸ் தான் வரும் ஆஃப் சைஸெலாம் கிடையாது ஆ

ஆ நீங்கள் நேராக வந்தீங்கனால் பார்த்துட்டே போயிடலாங்க